ஹலோ கொக்கரக்கோ பிரியாணிங்களா நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க அதுதான் டைம் சொல்லலாம்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேங்க ஆ மட்டன் பிரியாணி ஒரு பத்து கிலோங்க சிக்கன் பிரியாணி டூ கிலோ அப்புறம் சில்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருந்தேங்க மத்தியானம் லன்ஞ்சிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்கே எங்கள் இடத்துக்கே டெலிவரி பண்ணால் கரெக்டாக இருக்குங்க அதுக்கோடய ஒரு பிளேட் மட்டும் ஒரு அஞ்சு பிளேட் போட்டிருங்க அஞ்சு பிளேட்டு அப்புறம் டூ லிட்ரு வாட்டர் பாட்டில் மட்டும் போட்டிருங்க அட்ரஸ் சொல்லட்டுங்களா நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ அம்மன் நகர் கணக்கம்பாளையம் அங்கே ஆ அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் உங்கள் கிட்டே ஆ ஓகேங்க இதை ஆர்ட்ரு பண்ணுறக்கு நாங்கள் ட்ராக் பண்ணுறக்கு எதாவது ஆப் கீது இருக்குங்களா உங்களுக்குன் தனியாக எதாவது ஓகே ஓகேங்க ஓ நெக்ஸ்ட் மன்த்து லான்ச் ஆகுங்களா சரி ஓகே நான் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயே நம்ம ஆர்ட்ரு பண்ணுறது எல்லாமே பிக் பண்ணுறது ட்ராக் எல்லாமே அதுலேயே பார்த்துக்கலாங்களா ஆ சரி ஓகே அந்த டெலிவரி பாய் நம்பர் மட்டும் கொடுத்தட்றிங்களா நான் எப்பப்போ வருதுன்னு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னால் கொண்டு வந்து தரும்போது லேட் ஆச்சினால் கால் பண்ணி கேட்கணும்ல ஆ நோட் பண்ணிக்கிறேங்க ஆ சரி ஓகேங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூங்க தேங்க்யூமா